இப்போது எங்கூரில் பார்த்தா ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது ரொம்ப வசதியெல்லாம் இல்லை சின்ன சின்ன வைத்தியம் தான் பார்ப்பாங்க ரொம்ப எமர்ஜென்சி சீரியஸுன்னால் நாங்கள் ஒரு பத்து மைல் தூரம் போனால்தான் பார்க்க முடியும் சின்ன ஆஸ்பத்திரி தான் கோபி இந்த மாதிரி சத்தி இந்த மாதிரி தூரம் தூரமாக தான் போகணும் அவ் அவ்வளோவுக்கு சுகாதாரமெல்லாம் சுத்தமாவெல்லாம் இருக்காது இப்போது டிவியில் பார்த்தாக்கா இந்தக் கொ கொரோனா டைம்லெல்லாம் டிவியில் பார்த்தா வெளிநாட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்தா அவ்வளோ சு சுத்தமாக நீட்டாக இருக்குது ஓ இந்த கொரோனாவுக்கெல்லாம் பெட்டில் படுத்துருக்குறவங்களை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஸ்கிரீன் போட்டு தனித்தனி பெட்டாக தனித்தனியாக இருக்குது எல்லோருமே சுத்தமாக இருக்கிறாங்க அது ஏதாச்சும் உயிர் போயிருந்தாக் கூட ரொம்ப பாங்காக பத்திரமா எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம ஊர் ஆஸ்பத்திரிலெலாம் நம்ம பக்கமெல்லாம் அப்படி இல்லை இப்போ எல்லா எல்லாமே ஒன்று மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அங்கே பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கிறாங்க எங்கெங்கையோ கொரோனா வந்தவங்களலலாம் கொண்டுப்போய் தனித்தனியாக தங்க வைக்கிறாங்க சுத்தமாகவே இருக்கறதில்லை அப்புறோம் ஒரு பிரசவத்துக்கு வலி வந்துட்டாக் கூட கொஞ்சம் சீரியஸ்னால் கூடோம் தூரமாக தான் போக வேண்டியது இருக்குது வே எங்கள் ஊரை சுற்றி சின்ன சின்ன கிராமங்களெலாம் இருக்குது நிறையா அங்கெல்லாம் மருத்துவ வசதி இல்லை அவங்களே வரோணுன்னாக்கூட எ எங்கள் ஊர் ஆஸ்பத்திரிக்கு தான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து இங்கே முடியிலைன்னா மறுபடியும் து மறுபடியும் பத்து கிலோமீட்டர் தூரமாக போகணும் இப்போ இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் மருத்துவ வசதி இல்லை ஒரு மெடிக்கலுக்கு போனாக்கூட சில மருந்துகள் இருக்குது சில மாத்திரைகள் இருக்குது சிலது இருக்கிறது இல்லை மறுபடியும் தூரமாக தான் போக வேண்டியது இருக்குது அதனால் வந்து யா எங்கள் எங்களை சுற்றி சுற்றி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் மருத்துவ வசதி வேணும் எங்கள் ஊர் ஆஸ்பத்திரியும் கொஞ்சம் பெரிசு பண்ணணும் எல்லா வசதியும் பண்ணணும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் ஒரு ஆக்சிரெண்ட்டே ஆனால்கூட எலும்பில் அடிபட்டால்கூட நாங்கள் ப பக்கமாக முடியுறதில்லை எலும்பு டாக்டரும் இருக்கறதில்லை ஈரோடு தூரம் அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது எங்கேயுமே எங்களுக்கு வசதி இல்லை எலும்பு டாக்டர்களே சுத்தமாக இல்லை எங்கள் ஆஸ்பத்திரிலெல்லாம் அதுக்கெல்லாம் தூரமாக தான் போகணும்